ஒன்பது லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு எட்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூறு